இந்த விவசாயத்தில் பொருத்தளவுக்கு ரொம்ப கவலையான விஷயோ என்ன அப்படினா விவசாயி இந்த மாதிரி பண்ணிக்கறது தான் தானா தன் உயிரை மாச்சுக்கறது அந்த இடத்துக்கு அவனாக போகல அவன் அந்த இடத்துக்கு போக கூடி தள்ளப்படுறான் அப்படிங்கறது தான் அதில் உள்ள ஒரு சோகம் ஏன் அந்த நிலமைக்கு அவன் போறான்னு கொஞ்சம் எல்லாரும் நினைங்க கவனிச்சோமா ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை ஒரு நெல் வந்து விளைவிக்கிறானே வச்சு பாருங்களேன் அப்போ அவன் என்ன பண்றான் அப்படினா நிலத்துக்கு அவன் முதல்ல உழுவருத்துக்கான செலவு பண்ணுறான் அப்புறோம் நார்த்து பாவருத்துக்கு செலவு பண்ணுறான் தண்ணிக்கு செலவு பண்ணுறான் அப்போ இதல்லாம் செலவு பண்ணி நட்டு முடிச்சாலும் அது தானா விளஞ்சி வந்துடுதா அப்படினா இல்லேல அதுக்கு மேற்கொண்டு இந்த உரங்கள் இரசாயன உரங்களை அதிகமாக கொண்டு வந்து கொட்டுறோம் இங்கே என்ன நடக்குதுனு யாருக்கு தெரியறது இல்லை விவசாயிக்கும் புரியறது இல்லை இதுக்கு விவரோ தெரிஞ்சவங்களும் யாரும் சொல்லி புரிய வைக்கிறது இல்லை என்னா ஆகிடுது அப்படினா அந்த இரசாயன உரங்கள் போட போட அந்த மண்ணானது தன்னுடைய உயிர் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே வருது ஆக ஒரு கட்டம் வரும்பொழுது அது இந்த இரசாயனம் இல்லாமல் என்னால் வளரவே முடியாது எதையும் வளர்த்து கொடுக்க முடியாது அப்படிங்கற இடத்துக்கு போயிருது அப்போ என்ன பண்ணுறானா மேற்கொண்டு மேற்கொண்டு அதிகமான இரசாயன உரங்களுக்கு போகும்போது அதனுடைய மண்ணின் வளம் முழுவதும் ஒரு கட்டத்தில் போயிடுறதுனால் விளைச்சலே வருவது இல்லை இவன் கடன் வாங்கி இவ்வளோ செலவு பண்ணாலும் அதற்கு ஒரு பலனும் இல்லைங்கபோது அந்த கடனை அவன் எவ்வாறு மீட்டைப்போங்கிற அந்த வருத்தத்திலேயே வேறு வழியே இல்லைங்கபோது இந்த உயிரை மாச்சிகிறது இடத்துக்கு போய்டுறான் ஆக இந்த நிலமைக்கு போகாமல் தடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு இந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சிக்கனும் புரிய வைக்கிறத்துக்கு எல்லாரும் முயற்சி எடுத்து இந்த வேளாண்மைய எப்படி பண்ணனுங்கறதை இயற்கையோடு இணைஞ்சி கற்றுக்கனும்